நான் சின்ன வயசில்தான் லைப்ரரிக்கு போயிருக்கேன் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும் அஞ்சாவது வரைக்கும் நான் லைப்ரரிக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து லைப்ரரியெலாம் போனது இல்லை ஸ்கூல் நான் வேணும்னா ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரிஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குறேன் ஆனால் வந்து பிளஸ்டூவில வந்து லைப்ரரியே யூஸ் பண்ணிணது இல்லை அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து கம்ப்பல்சரி வந்து ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிணதே மே பி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிண எங்களோடய காலேஜ்ஜோடய லைப்ரரியிலதான் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதே அங்கே வந்து புக்ஸெல்லாம் படிப்போம் அது வந்து ஃபஸ்ட் போகும்போது அதுக்கு ஏதோ டைமிங் முடிக்கணும் அப்படின்றதுக்காக லைப்ரரிக்கு போன அதுக்கப்புறமா வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துட்டு இருக்கிற ஹவர்ஸை விட எக்ஸ்ட்ரா ஹவர்ஸே வந்து நாங்கள்லாம் டை டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு புக் எடுக்கிறேன் அதை படிச்சுகிட்டே இருக்கேன் டைம் ஆகிடிச்சி அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இன்னொரு இடத்துல போய் அந்த புக்கை வந்து ஒளிக்கி வச்சிட்டு போய்டுவோம் அதுக்கப்பறமாக மறுநாள் போய்ட்டு அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை படிப்போம் படிச்சிட்டு அங்கே திருப்பி எங்கே இருந்ததோ அந்த இடத்துலயே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்டு வந்திருவோம் எங்களுக்கு அதுக்காக அப்புறமா புக் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொரோனோ டைம்லலாம் வந்து புக் படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடிச்சி அப்போ வந்து எங்கள் மாமாவெலாம் வந்து புக்ஸ் புக்கை வந்து ஒரு லைப்ரரி மாதிரியே வச்சிருப்பார் அவர் ரூமில் பார்த்திங்கன்னா லைப்ரரி மாதிரியே அவர் புக் வச்சிருப்பார் அவர் வந்து அந்த புக்ஸை படிச்சிட்டு படிச்சிட்டு எங்ககிட்டே அந்த கதை சொல்லுவாரு அதை வந்து புக்கில் படிச்சேன்னு சொல்லமாட்டார் நான் உனக்கு ஒரு கதை சொல்லுற அப்படினு சொல்லிட்டு கதை சொல்லுற மாதிரியே தான் அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு அதுக்கப்புறமா தான் அவரோடய ரூம்ல போய் பார்க்கும்மோது இந்த புக்ஸெல்லாம் ரிச் டாட் புவர் டாட் கதை அதுமாதிரி நிறையா கதைங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுவார் அது அதுக்கப்புறமா தான் புக்கை போய் பார்க்கும்மோது தான் சரி புக்கில இருந்த கதை தான் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்போ தோணியிருக்கு அதுக்கப்புறமா வந்து காலேஜ்லேயும் காலேஜில் புக் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா தனியாக நாங்கள் வந்து புக்ஸெல்லாம் வாங்கி அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ப்ரெஸன்ட் பண்ணுறவங்களே வந்து நாங்கள் புக் படிக்கிறோன்ற எங்கள் ஃபேமிலியில நான் எங்கள் அண்ணா ரெண்டு பேருமே வந்து நிறையா புக்ஸ் படிப்போம் அந்த புக்ஸ் படிக்கிற ஹேபீட்டு வந்து வளந்ததினால ஏ எங்களுக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எங்களோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க புக்ஸையே வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க அப்போது அதுமாதிரி கலெக்ட் பண்ண புக்ஸெல்லாம் வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ராக் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் எங்கள் வீட்டில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக் மாதிரி லைப்ரரியே இருக்கும் அதில்வந்து எனக்கு பிடிச்சது நிறையா என்ன கதைனால் அந்த ரிச் டாட் புவர் டாட் கதை அப்புறமா வந்து ஹவ் ஐ எம் ஆல்மோஸ்ட் பிலீவ் இட் அந்த கதை ரொம்ப பிடிக்கும் அந்த புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் பொன்னியின் செல்வன் கதை வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் இறை அன்பு எழுதுற எல்லா புக்ஸுமே நாங்கள் வந்து படிச்சிடுவோம் நானும் எங்கள் அண்ணாவும் எல்லாமே படிச்சிடுவோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஷார்ட் ஸ்டோரீஸ் அதுமாதிரி இருக்கிற புக்ஸெல்லாமும் நாங்கள் படிப்போம்